ஆ ராகேஷ் ப்ளேஸ்மெண்ட் கன்சல்டன்சியா ஆ நான் மெக்கானிக்கல் இன்ஜினீயரிங் முடிச்சுருக்கேன் எனக்கு ஜாப் தேவைப்படுது ஆமாம் என்ன சிட்டிஸில் என்ன சிட்டிஸில் ஜாப்ஸ் அவைலபுளாக இருக்குது எனக்கு அப்ராட்டில் தேவைப்படுது

நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன ப்ளேஸில் வேக்கன்ஸி இருக்குதுனு ஆ யூஏஇ ஓகே அது எனக்கு தேவைப்படுது

எவ்வளோ ச சர்வீஸ் சார்ஜ் எடுப்பீங்கள் ஆ எனி டிஸ்கௌண்ட் எய்ட்டீன் தௌசண்ட்னா ஆ ஓகே என்னைக்கு வரணும் ஆ ஓகே அட்ரஸ் ஹாம் ஓகே

ஆ ஓகே எனக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஆ ஓகே ஆ ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே நான் வேறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுருக்கேன் ஆ சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கேன் ஆ சேஃப்ட்டி கோர்ஸ் முடிச்சுருக்கேன் ஆ ஓகே ஆ ஓகே மேம் தேங்க் யூ